யோகா செய்கிறதுக்கு வந்து என்னை தூண்டியதுனால் எங்களோடய மேம் தான் ஏன்னா அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது இதில் என்னோடய மனசெலாம் அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்குது உங்ககிட்ட நான் இவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் நான் டெய்லியுமே யோகா பண்ணுவேன் எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது நான் உடம்பையும் ஃபிட்டாக வச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அவங்களை பார்க்கும்போது எங்களுக்கும் ஆசை எங்கள் காலேஜ்ல டிப்ளமோ கோர்ஸாக இதை எடுத்து நாங்கள் படிச்சோம் எங்கள் மேம் சொல்லித் தரும்போது ஒவ்வொரு ஆசனமும் அப்படி சொல்லித் தருவாங்கள் எல்லாத்துக்கும் என்னென்ன நன்மைகள் உண்டு அப்படின்றதையும் சொல்லித் தருவாங்கள் எங்கள் மேம் வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக பேசுவாங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி அதை காதுலேயே வாங்கிக்க மாட்டாங்கள் அவங்கபாட்டுக்கு ஃப்ரீயாக சொன்னால் சொன்னால் போகிறாங்க விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டே இருப்பாங்கள் அவங்களை பார்க்கும்போதுலாம் நமக்கும் மனசில் எந்த கஷ்டம் இருந்தாலும் இனி இவங்கள மாதிரி இருக்கணும் அதெலாம் விட்டுட்டு போ எல்லாத்தையும் க கடந்து நம்மளும் வந்துர்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கள் மேமை பார்த்து தான் வந்துச்சு ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஒரு நல்லதாக சொல்லித் தந்தாங்கள் எல்லாத்துக்குமே எல்லாரை பற்றியும் சரி யார் என்ன சொன்னாலும் எதையும் காதில் வாங்கக்கூடாது நீங்கள் யோகா பண்ணுங்கள் யோகானால் எல்லா நன்மையும் உண்டு உங்கள் உடம்புக்கும் நல்லது உங்கள் மனசுக்கும் நல்லது எல்லாத்துக்குமே நல்லது அதனால் யோகா ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு யோகாவில என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே நான் சொல்லித் தரேன் யோகாவில என்ன டவுட்டு இருந்தாலும் கேளுங்கள் எதில் இதுனா இந்த யோகானால என்ன பயன் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க எல்லா யோகாக்குமே வந்து ஒவ்வொரு இது இப்போ வந்து முட்டி வலிக்குதா அதுக்கான ஒரு யோகா உண்டு அந்த யோகாவை செஞ்சோம்னு வச்சிங்களேன் முட்டி வலி போய்டும் இப்போ தொப்பை குறையணுமா அதுக்கும் யோகா உண்டு அந்த யோகாவுக்கும் அவங்க வந்து எப்படிலாம் பண்ணணும் இப்போ நீங்கள் குப்புறக்கா படுத்து காலை மேலே ரெண்டு காலையும் இப்படி தூக்கிக்கிட்டீங்கன்னால் கப்பல் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கப்பல் மாதிரி இப்படி பின்னாடி தூக்கிட்டு கையையும் இப்படி கீழே வச்சிக்கிட்டு இது பண்ணீங்கன்னால் உங்களோட தொப்பை வந்து குறையும் இப்படி நீங்கள் வந்து கழுத்தை வந்து வளைச்சி வளைச்சிக்கணும் அந்த யோகாவில் அப்படி வளைச்சீங்கன்னா வச்சீங்கள் கையை ரெண்டையும் கீழே ஊன்னி தலையை வந்து மேலே தூக்கி காலையும் இப்படி இப்படி வச்சிக்கிட்டால் நீங்கள் கீழே வச்சிக்கணும் தரையில் பட்டு அப்படி பண்ணீங்கன்னால் உங்களோட உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது கைக்கு ஸ்ட்ரென்த்து முட்டிக்கும் ஸ்ட்ரென்த்து உங்கள் தொப்பையும் குறையும்